என் பொண் பொண்ணுக்கு வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் வருதுங்கள்ல தமிழும் வரும் இங்கிலிஷ்ஷும் வரும் அவள் இங்கிலிஷ்ஷும் சரி தமிழும் தெரியும் நா நான் படிப்பேன் நான் படிச்சால் ஒவ்வொரு செய்திகள் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆபத்துலேயும் இருக்குது ஒரு நல்ல விசேஷம் இருக்குது ஆனால் நான் பிள்ளைக்கு வந்து அவள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அம்மி பேப்பரில் இப்படி போட்ருக்குது நீ பேப்பரை படிக்கணும் நீ படித்து எனக்கு சொல்லணும் அப்படினு என் பிள்ளைய நான் என்கரேஜ் பண்ணுவேன் அவள் இப்போ என்ன செய்கிறானா கல்யாணம் பண்ணிருக்கிறா ஆனாலும் அந்த பேப்பரை படிப்பாள் என்ன இருக்குது ஏது இருக்குதுனு பார்த்து படிப்பாள் படித்து எனக்கு சொல்லுவா தெளிவாக சொல்லுவாள் இந்த மாதிரி இருக்குது அம்மி இது புரியாது சொல்லுனு சொன்னால் அவள் எனக்கு சொல்லுவாள் நல்லா படித்து நல்லா எனக்கு சொல்வாள் இங்கிலிஷ்லேயும் படிப்பாள் தமிழ்லேயும் படிப்பாள் எனக்கு அந்த இருக்கிற அர்த்தத்தை வந்து தெளிவாக சொல்லுவாள் எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்